இந்த கைவினைப் பொருட்கள்லாம் பண்றதுக்கு நிறையா வந்து சமூக சோஷியல் மீடியா சமூக ஊடகங்களில் வந்து நிறைய இருக்குது இன்னும் யூடியூப் சேனல்லாம் நிறையா இருக்குது சாய் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் இதுமாதிரி நிறையா இருக்குது அதெல்லாம் வந்து இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுத்து ஏன் அப்படின்னா வந்து இப்போ உள்ள குழந்தைகளும் சும்மா சும்மா பேப்பர் எடுத்து டை கிராஃப்ட்டு அடுத்தது க்ளே இந்தமாதிரி நிறைய பண்றாங்க அதேமாதிரி இப்போ உள்ள இப்போ உள்ள பீப்பிள்ஸ்லாம் வந்து ஹோமை வந்து எப்படி டெக்கர் பண்றது எப்படி டெக்ரேஷன் ஒர்க்லாம் பண்றது அந்தமாதிரி தான் யோசிச்சிட்டிருக்காங்க ஹோம் டெக்கர்ஸ்லாம் வந்து கிராஃப்ட் ஒர்க் இல்லாட்டி ஹோம் டெக்கர்ங்கிற ஒன்றே இல்லை ஒவ்வொரு சின்ன சின்ன வேஸ்ட்டான பொருட்களை வச்சு கூட கிராஃப்ட் அண்ட் ஒர்க்ஸ் பண்ணலாம் அதேமாரி இப்போ வந்து ஒவ்வொரு வால் டெக்கர்ஸ் அப்புறம் வந்து அந்த எண்ட்ரென்ஸில் வந்து ரூமோடய எண்ட்ரென்ஸில் வந்து தொங்க விடுற மாதிரி டெக்கர்ஸ்னு நிறைய இருக்குது அதேமாரி மூங்கில் அப்புறம் வந்து சின்ன சின்ன பீட் ஒர்க்ஸ் அதுக்கப்புறம் டை பேப்பர்ஸ் அப்புறம் வந்து பிளாஸ்டிக் பாலித்தீன் கவர்ஸ் அதெல்லாம் வச்சு கூட நிறைய டை பேப்பர்ஸ் அந்தமாதிரிலாம் நிறைய பண்ணறாங்க அதெல்லாமே வந்து ரொம்ப வந்து இப்போ வந்து யூடியூப் சேனல்ஸ் பார்த்து பார்த்து தான் நிறையா பேர் கற்றுக்கிறாங்க அதை மாதிரி யூடியூப் சேனல்ஸில் நிறைய இருக்குது ஒரு ஒரு நேம்க்கே பல யூடியூப் சேனல்ஸ் வெப்சைட்ஸ் நிறைய இருக்குது